ஆ ஆமாம் ஆ சொல்லுங்கள் மேடம் மேடம் இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி வேணும் எந்த ஆ ரெண்டுமே இருக்குது நமக்கு நீங்கள் எப்படி வேணும் என்னென்னு சொன்னீங்கன்னால் அந்த பேசி விட்ருலாம் என்ன எவ்வளோ இதில் வேணும் அந்த மேனி சொன்னீங்கன்னால் பேசி விட்றலாம் ரேட்டு வந்து அதுதான் செண்ட்டு ஒரு செண்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு செண்ட்டுன்னா ஒரு லட்சம் அந்த மேனிக்கு வரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேனி பேசி வேணுன்னாக் கொண்டு விடலாம் பெரம்பலூர் சரௌண்டிங்கில் வந்து நமக்கு அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த ஆத்தூர் ரோடு அந்த ரோடு அங்கே வந்து அந்த மலைப்பகுதிக்கு கீழே அங்கேல்லாம் வந்து அங்கே இருக்குதுன்னு நீங்கள் எது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது வேணும் நினக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா என்னென்னுப் பார்த்து அது அதெல்லாம் இருக்குது ஆ இருக்குது அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு யாரும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்குப் பிடிச்சிருந்ச்சின்னா சொல்லுங்கள் அதைப் பற்றி என்னென்ட்டு பேசிக்கிறேன் எத்தனை செண்ட்டு என்னென்னு மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஆ நான் என்னென்ட்டு பேசிட்டு சொல்லிக்கிறேன் சரி என்னென்ட்டு வந்துப் பார்த்து சொல்லுங்கள் ஆமாம் பெரம்பலூர் தான் ஆ என்னென்னு கேட்டு வேணால் சொல்லுங்கள் நான் என்னென்னு பேசிக்கிறோம் நல்ல ரேட்டுக்கு ஆ சரிங்க